இப்போ நாங்கள் தேர்தலும்போது எங்களுக்கு வந்து வீடு வீடாக டோக்கன் கொடுத்துட்டு போவாங்க டோக்கன் கொடுத்துட்டு போய் நீங்கள் இம்மா நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க வண்டி அனுப்புறேன்னுவாங்க ஆனால் அனுப்ப மாட்டாங்க நாங்கள் நடந்தே போவோம் ஒரு சில நேரத்தில் வண்டி அனுப்புவாங்க அது வண்டி நம்ம நடந்து போக சொன்னதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏ நாங்கள் நடந்து போனால் அப்புறம் அங்கிட்டு போய்ட்டு ஒரு மூலையில் திரும்புவோம் ஒரு ஸ்கூல்ல தான் வைப்பாங்க இப்போ தேர்தலும் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆண்கள் இஸ்கூல்ல தான் வைப்பாங்க அந்த நேரத்துக்கு நாங்கள் மூலை போயி திரும்புனம்போது அங்கே இருப்பாங்க எல்லாரும் கட்சிக்காரங்க இந்தாண்ட எதிர்கட்சிக்கார் இந்தாண்ட எதிர்கட்சிக்கார் ரெண்டு கட்சிக்காரும் இருப்பாங்க அப்போது ஒரு கட்சிக்காரனுங்க எனக்கு தான் ஓட்டு போடணுன்னுவாங்க இன்னொரு கட்சிக்கார் எனக்கு தான் நீ ஓட்டு போட்டு வரணுன்னுவாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படியே நம்ம ஒரு ஆளை பிடிச்சி உலுக்குவாங்க நாங்கள் என்ன செய்கிறதுன்னா எங்களுக்கு மனதுல என்னப்படுதோ நாங்கள் அதுக்கு போட்டு வந்திருவோம் ஓட்டு இவங்களுக்கும் போட மாட்டோம் அவங்களுக்கும் போட மாட்டோம் எங்களுக்கு மனதுல பிடிச்சத நாங்கள் போட்டு வருவோம் போட்டுட்டு வெளியே வந்தால் நீ எதுக்கு போட்ட சொல்லு எதுக்கு போட்ட சொல்லு சத்தியமாக சொல்லு என் தலை மேலே வச்சி சொல்லுன்னு கேட்பாங்க நாங்கள் போட்டது எப்படி சத்தியம் பண்ணுறது இல்லைன்னு நான் இல்லை நான் உனக்கு தான் போட்டிருக்கறேன்னு இவங்கக்கிட்ட சொல்லிடுவேன் அடுத்தபடியாக தாண்டும்போது நீ எதுக்கு போட்ட அந்த கட்சிக்கார் கேட்பாங்க இன்னொரு கட்சிக்கார் நீ எதுக்கு போட்ட ஓட்டு இல்லை உனக்கு தான் நான் போட்டேன் இல்லை நீ பொய் சொல்கிற நீ அதுக்கு தானே போடன்னுவாங்க இல்லை நான் உனக்கு தான் போட்டேன்னு மாறி மாறி இப்படி பேசி பேசி நாங்கள் ரொம்ப எங்களுக்கும் அப்செட் ஆகி என்ன பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் உனக்கு தான் போட்டோம் பொய் சத்தியம் அந்த நேரத்தில் சத்தியமாக உனக்கு தாம்பா போட்டோன்னாங்க அப்படின்னு சொல்ளிட்டு வந்துக்கின்னே இருந்துடுவோம் வந்து வீட்ல வந்து நின்றுடும் அப்பறம் இப்படி இந்த தேர்தலும்போது ரொம்ப கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கிறோம் இன்பத்தையும் அனுபவிச்சிருக்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு ஃப்ரீ எந்த வேலைக்கும் போக மாட்டோம் எங்கேயோ நடவோ கிடவோ எதுக்கும் போக மாட்டங்க காலையிலேருந்து ஓட்டு போடணும் ஓட்டு போடணும் எப்போ போடுறது யாருக்கு போடுறது என்ன போடுறது மனதுல தோணிக்கின்னே இருக்கும் எங்களுக்கும் தோணிக்கின்னே இருக்கும் எங்களுக்கு எது நல்லது பண்ணுறாங்க யார் நல்லது பண்ணுறாங்கன்னு தெரியுதுன்னா தெரியுதா இப்போ இந்த வர்ஷம் தோ இப்போ ஓட்டு போட்டோம் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு அவர் என்னா நன்மை செய்கிறாருன்னு நாங்கள் தெரிஞ்சிக்கினே இருக்குறோம் இப்போ அவர் செய்கிற நன்மையெலாம் எங்களுக்கு நல்லா தெரியுது டியூஸ் டிவியில நியூஸ் மூலமாக பார்க்கறோம் அவர் என்ன செய்கிறாரு இவங்க என்ன செய்கிறாங்க அன்னன்னைக்கு செய்தியிலையும் பார்க்கறோம் செய்தித்தாள்லையும் பார்க்கறோம் அது நியூஸ் வர்றது நாங்கள் பார்க்கறோம் சரி இன்னது இவர் செய்கிறாரா சரி சார் இப்போ என்னா கொடுத்துருக்காரு மக்களுக்கு அப்படி ஒன்றும் அவர் ஒன்றும் நு சொன்னதும் செய்யல இன்னும் ரெண்டரை வர்ஷோம் இருக்குது இன்னும் செய்கிறேன் செய்கிறேன்றாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு இப்போ இலவசமாக நம்மளுக்கு இதுவும் கொடுத்திருக்காங்க பஸ் ஏறி போகிறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டரோ ஒரு பாஞ்சி கிலோமீட்டர் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு ஃப்ரீ ஒன்று கொடுத்துருக்கறாங்க அது ஒன்று போ ஏறி போறாங்க பெண்களும் வந்து அந்த டௌன் பஸ் வந்துச்சினால் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க ஆண்கள் இல்லை பெண்கள் தான் ஏறி போகிறாங்க ஆண்கள் வர்றதில்லை அதிலையும் ஓ அது ஒரு தெம்பு ஜனதுங்களுக்கு மாத தொகை ஆயரூபாய் கொடுக்கறாரு அதுவும் நல்லா இருக்குது ஜனதுங்களுக்கு போதுமான்ற ஒரு அளவுக்கு ஏதோ கொடுக்கறாங்க அவங்களும் அதையும் வாங்கிக்கிறாங்க அப்புறம் தேர்தல் வரும்மோது எங்களுக்கு ஒரு ஆயிரம் கொடுக்கறேன் ஐநூறு கொடுக்கறேன் எனக்கு நீ ஓட்டு போடுன்னு எங்கள கேட்கறாங்க அப்போ நாங்கள் என்ன செய்யணும் நம்ம நம்ம ஊர் மக்கள்லாம் சேந்து எங்களுக்கு ஓ காசே வேணாம் நாங்கள் உனக்கு ஓட்டு போடுறோன்னு சொல்லணும் அது கிடையாது மக்களோடைய பண்பாடு என்னென்னா எவன் ரெண்டாயிரம் கொடுக்கறானோ அவனுக்கு முந்திக்கிறாங்க ஓட்டை எவன் ரெண்டாயி ஒரு ரெண்டாயிரத்தில் ஒரு நூறு கம்மியாக கொடுத்தால் கூட அவனுக்கு பிந்திக்கிறாங்க ஓட்டை இப்போ காசு வந்து காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியாது காசு கொடுக்கறவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்னு ஒரு நம்பிக்கை ஜனதுங்களுக்கு ஏன்னா அதுங்க சிலதுங்க படிக்காத மக்கள் இருக்குறாங்க படித்தவங்களுக்கு நல்லா தெரியுது அவன் காசு கொடுத்தா கூட அவன் நன்மை செய்ய மாட்டான் நம்மக்கிட்ட வாங்கி நம்மளுக்கே கொடுத்துப்புட்டு நம்மளே கவுத்துருவான் வேணாம் அவன் காசும் வேணாம் நம்ம ஓட்டும் போடக்கூடாது நினைக்கிறவங்களும் இருக்குறாங்க ஐயோ ரெண்டாயிரரூபா கொடுத்தாங்கம்மா அவங்களுக்கு தாம்மா ஓட்டு போடணுன்னு நினைக்கிற மக்களும் இருக்குறாங்க அப்போ என்னா பண்ணுவாங்க காசு அப்போ அந்த நேரத்துக்கு தான் காசை கொண்டாந்து வித்துடுவாங்க ஜனதுங்களுக்கு வித்துட்டு காசை வாங்கின்னு ஓட்டை வாங்கின்னு தோ உக்காந்துக்கின்னாங்க அதுபோல் தான் நாட்டில இப்போ நடந்துங்கிது அதனுடைய இர என்னான்னா காசு கொடுக்காம இருக்கிற மக்களுக்கு ஓட்டு போடுனு கெஞ்சினாங்கன்னா அவனுக்கு போடாத அவன் ஒரு பைசா கூட கொடுக்கல அவனுக்கு ஏன் ஓட்டு போடணும் காசு கொடுக்கறவனுக்கு ஓட்ட போட்றி பொம்பளைங்க பேசுகிறது சில ஆம்பளைங்க படித்தவங்க அம்மா நீங்கள் காசு கொடுத்தா கூடும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க காசு கொடுத்தா கூடும் பரவாயில்ல ஆனால் நல்லவங்களை தேர்ந்து எடு ஆம்பளைங்க சொல்லுவாங்க ஆனால் இந்த பொம்பளைங்க கேட்காதுங்க காசு கொடுக்கறவனுக்கு தானே நம்ம முந்தி அடித்து ஓட்டு போடணும் காசு கொடுக்கறவங்களுக்கு நம்ம பின்னால் தான் ஓட்டு போடணும் இப்படி தான் நம்ம மக்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க நிறைய பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க இப்போ நான் நாப் எனக்கு நாற்பத்தி நாலு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி அப்போது இருந்த ஜனங்கள் படிக்காத ஜனங்கள் எவ்வளோ இருபது நாற்பத்தி எண்பதுலேருந்து எண்பது தொண்ணூறு ரெண்டாயிரம் வரைக்கும் சில பேர் படிக்க வைக்கல நம்ம ஊரில் அதுக்கப்பறம் ஏன் படிக்க வைக்காத இருக்குறீங்க நான் ஒவ்வொரு வாட்டியும் பேசுவேன் எல்லாரையும் ஏன் படிக்க வைங்க குழந்தைங்கள படிக்க வச்சா அதுங்க பாட்டுன்னு நாலு காசு சம்பாதிக்கும் அப்படின்னு திட்டிக்கின்னே இருப்பேன் இப்போ இப்போ பசங்க படிக்கிதுங்க ப்ளஸ் டூ முடிக்குதுங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒரு டிகிரி முடிக்குதுங்க ஏதோ அதுங்க கையில் ஒரு பன்னெண்டாயிரமோ பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ இருபதாயிரமோ ஏதோ சம்பாதிக்கிதுங்க இப்போது இப்போத்திய நிலவரத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னே ஒன்றும் கிடையாது இருபது வருஷத்துக்கு ரெண்டாயிரதுக்கும் பிற்பாடு படிக்க ஆரமிச்சிட்டாங்க படித்து அது அது வேலைக்கு போகுதுங்க அது அது சம்பாதிக்கிதுங்க இப்போது ஓட்டு டைம்ல அதுங்களுக்கும் வயசாகி போச்சு இப்போ நம்ம வந்துப்ப நாற்பத்தி நாலு வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி அதுக்கு முன்ன இருந்த குழந்தைங்க வேற இப்போ இருக்கிற குழந்தைங்க வேற அதுக்கு முன்ன இருந்த சாப்பாடு வேற இப்போ இருக்கிற சாப்பாடு வேற அதனால் இப்போ நல்லா படிக்கிதுங்க கருத்தாகவும் இருக்குது குழந்தையிலே கருத்தாக இருக்குதுங்க உள்ள வயித்து உள்ள இருக்க சொல்லியே அந்த காலத்துல மகாபாரதத்துல கிருஷ்ணர் உள்ள இருந்தே அதை இவருக்கு சொன்னாரே கம்சனுக்கு கம்சனுடைய பிள்ளைக்கி அத்த மாதிரி இப்போது வந்து உள்ள இருக்கிற சமயத்திலே பிள்ளைங்களுக்கு எல்லாம் விவரம் புரியுது நம்ம என்ன பண்ணும் எப்படி பண்ணும்னு எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா விவரமும் நல்லா தெரியுது அதனால் பசங்க வந்து நல்லா ஊக்கமாகவும் இருக்கிறாங்க இங்கே வந்து திருவிழாவும் நடக்கும் அந்த நேரத்தில் அதுங்களுக்கு போட்டியும் வைக்கிறாங்க அந்த போட்டியில நல்லா கலந்துக்கினு அதை வா உ சி சிதம்பரனார் கப்பல் ஓட்டிய தமிழர் அப்பறம் அ